எங்கள் தம்பி வந்து எனக்கு சட்டை பேண்ட் வேணும் அப்புடின்னு கேட்பாங்க அதில் வந்து எந்த மாரி சட்டை பேண்ட் வேண்டும்ன்னா அம்மா எனக்கு ரஜினிகாந்த் விஜயகாந்த் போடுற மாரி எல்லாம் வேணாம்மா அஜித் போடுற டிசர்ட் வேணுனம்மா வேணும் அப்படின்னு எங்கள் சின்ன தம்பி கேட்பான் எங்கள் பெரிய தம்பி என்னடா நான் அது தான் கேட்கலான்னு இருக்கிறேன் நீ அதையே கேட்கற டேய் நீயும் நானும் ஒன்றே போட்டுக்கலாம் அப்போ தான் உனக்குள்ளே எனக்குள்ளே சண்டை வராது நாம் சண்டை பண்ணிக்கிட்டால் அம்மா அப்பாவுக்கும் மனசு கரு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம விருப்பப்படுத்த கூடாது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம வச்சிக்கணும் அப்புடின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே கடையில் போய் அவங்களுக்கு அஜித் போடுற மாரி சர்ட்டும் பேண்ட் அவங்களுக்கு யாருக்கு சர்ட் யாருக்கு ஜீன்ஸ் பேண்ட் யாருக்கு டி சர்ட்டுன்னு அவங்களே முடிவு பண்ணிகிட்டு போவாங்க அங்கே போய் கடையில் பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாரி தான் எடுத்துகிட்டு வருவா எனக்கே புடவ வேணும்ன்னு சொன்னா நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்க எங்கள் பாப்பா எங்கள் பசங்க தான் உனக்கு இந்த புடவ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே தாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எங்கள் பாப்பா எங்கள் தம்பிங்க தாங்க பண்ணுவாங்க என்ன கேட்டாங்களா எனக்கு தெரியாதும்மா நீங்கள் என்ன சொல்றிங்களோ அது தான் நான் செய்வேன்னு சொல்லி எங்கள் பாப்பா தாங்க ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து தரும் அமௌண்ட் கொடுக்கறது எங்கள் பசங்க தான் ரெண்டு பேரும் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை வாங்கிக்க மாட்டாங்க இது எடும்மா அது எடும்மாம்பாங்க நீங்கள் மூணு பேரும் செலக்ஷன் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் மூணு பேர்த்துக்கும் கஷ்டம் இல்லாத மாரி தாங்க ஒரு வார்த்தையை சொல்லுவேன் ஏன்னா மூணு பிள்ளைங்களையும் ஏன் பிள்ளைங்களாச்சே அதனால நான் கஷ்டப்படுத்திக்க மாட்டேங்க அவங்க அப்பா கேட்டால் அவங்க அப்பா வந்து இன்னிக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இந்த கலர் எடுத்திருக்கறேன் அதே பொண்ணு எடுத்துச்சின்னா நல்லாவே இல்லைன்னா கூட நல்லாயிருக்குதும்மா எனக்கு சூப்பராக இருக்குதும்மா அப்படிங்கும் ஆனால் பசங்க எடுத்து இது நல்லாவே இல்லைடா அப்படி அப்படிங்குள்ள அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் பாரும்மா அக்கா எடுத்தால் மட்டும் அப்பா நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிறாரு நாங்கள் எடுத்தால் மட்டும் அப்பா நல்லா இல்லைன்னு சொல்லுறாரும்மா அப்படின்பாங்க டேய் அக்கா தமாஸ்க்கு அப்பா சொல்லியிருப்பாரு குட்டி நீங்கள் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்பையும் நீ அப்பாவுக்கு தானேம்மா சப்போர்ட் பேசுற எங்களுக்கு பேசலையேன்னு அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எல்லோருமே எனக்கு வேணும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பேசி ஒருத்தர் வந்து மொகம் சுழிக்கிற மாரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு எங்கள் பாப்பா என்னாங்கும் அம்மா நாங்கலாம் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டோம்மா அவன் அப்படி தான் சொல்லுவான் நீ எனக்கே சப்போர்ட் பண்ணும்மா அப்பாவுக்கே பண்ணுன்னு சொல்லும் அதுக்கு நான் சொல்லுவேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் சாமி மூணு பேர்த்தையும் ஒரே வயித்தில் தான் பிறந்திங்க அதனால மூணு பேர்த்துக்கும் ஒரே மாரி தான் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே பக்கத்தில் இருக்கிற அக்கா என்னாம்பாங்க பார் மூணு பிள்ளைங்களுக்கும் ஒரே மாரி விட்டு கொடுக்காம பேசுகிறா மகேஷ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆமாக்கா மூணும் என் பிள்ளைங்களாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி சொன்னால் தான் அடுத்து இங்கே வந்து தெரியாதவங்க கூட நம்பளை பார்த்து அவங்க பிள்ளைங்கள அப்படி பேசுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்லுவேன் என்னை பார்த்து ஒருத்தர் அழகின் என்னை பார்த்து ஒருத்தர் வந்து இப்படி பேசினேனு மனசு வலிக்கிற மாதிரி யாரையும் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேங்க அதுக்கு அந்த அக்கா சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பறம் ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாளுன்னால் உங்கள் மாமா என்னை புடவ எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க எங்கள் மாமாவெலாம் கேட்க மாட்டேங்க எங்கள் பெண் இருக்குது எங்கள் பொண்னை கேட்டேனா எங்கள் பொண்ணு தான் எனக்கு எந்த கலர் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அந்த புடவைய வாங்கிட்டு வந்து ஜாக்கெட் தைச்சி கொடுத்துக்கிட்டு தாங்க எங்ககிட்ட காமிப்பாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் பரவாயில்ல உன்னை மாதிரி எனக்கு ஒரு பொட்டை புள்ளை இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு ரெண்டும் பையனாக போச்சின்னு அந்த அக்கா அழுகுவாங்க நான் ஓடி போய் அந்த அக்காவுக்கு கண்ணு தண்ணியை துடச்சி விடுவேன் அப்படி எல்லாம் அழுகாதிங்க்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேங்க அதுக்கு அந்த அக்கா என்ன இருந்தாலும் ஓ ஒரு பத்து நாளைக்கு நான் முடியாமல் படுத்துக்கிட்டால் கூட பொட்டப்புள்ளை இருந்தால் பார்த்துக்கும் மகேஷ் என்ன இருந்தாலும் மருமக நம்ம எப்படி தான் பார்த்தாலும் நம்ம மேலே கொறை தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லும் அதுக்கு நான் சொல்லுவேன் அக்கா மருமக நம்பளை மாரி நீ நினைக்கிறக்கா ஒரு மருமக உங்களை பார்த்துக்கலனாலும் ஒரு மருமக பார்த்துக்குங்க்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ சொல்ற சாமி ஆனால் எனக்கு பெரிய மருமகளும் இப்படி இருக்குது ஆனால் சின்ன மருமக எப்படின்னு தெரியிலை அதுக்கு நான் சொல்லுவேன் அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு மருமக பார்த்துக்கல இன்னொரு மருமக சொந்தத்தில் வருதுன்னு நம்ம அத்தைன்னு சொல்லி பார்த்துக்கும்பேன் அதுக்கு அந்த அக்கா சொந்த மருமக தான் கண்ணு ஒரு உடம்பு சரி இல்லைனா கூட ஒரு டீ வச்சி கொடுக்க மாட்டுங்கறா எறவ மருமக கூட பார்க்கும் அப்படின்னு அதுக்கு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க எங்கள் மாமியாரை நான் அம்மான்னு தாங்க சொல்லுவேன் அதுக்கு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் மருமகள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் எங்கள் சின்ன பையனுக்கு அந்த புள்ளை என்ன எதுவுமே கண்டுக்காது எங்கள் பெரிய மருமகளும் வந்து எங்கள் பையன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான் அதனால எங்கள் பெரிய மருமக எதாக இருந்தாலும் எனக்கு செய்யும் நான் பத்து நாளைக்கு உடம்பு சரி இல்லைன்னு படுத்துக்கிட்டால் கூட எங்கள் பெரிய மருமக செய்யும் ஏன்னா சின்ன மருமக செய்யாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்லுவேன் அம்மா நீங்கள் இப்படி பேசுனீங்கனா சலிப்பு வந்துடும்மா செய்கிறீங்க செய்யாதீங்க எல்லாத்தையும் ஒரே மாரி பேசுங்கம்மா அப்படின்னு அதுக்கு எங்கள் மாமா சொல்லுவார் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு அதுக்கு அந்த பசங்க இருக்கிற அந்த அக்கா என்னாம்பாங்க அது எப்படி மகேஷ் அப்படி பேச சொல்கிறது செய்கிறீங்க செய்யாதீங்க எல்லாத்தையும் ஒரே மாரி அக்கா நானும் அவளும் செய்யலன்னா அவள் வந்து உடனே என்னாம்பா பார் எறவுல் மருமக செய்யிறாள் சொந்த மருமகளு செய்யலைன்னு சொல்லி பேசுறாங்கனு சொல்லி அது உடனே அவங்க வீட்டில சொல்லி சண்டை வருங்கா அதுக்கு தாங்க ஒரே மாரி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் நான் என்ன மகேஸ்வரின்னு அந்த அக்கா சொல்லுவாங்க